எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்தமான விளையாட்டு குத்துச்சண்டை இது குத்துச்சண்டை உடற்பயிற்சி செஞ்சு உடல் கவர்ச்சியாக தெரிகிறதுக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கும் இந்த குத்துச்சண்டை செய்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதனாலயே எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப அதிக பிரியம் இந்த குத்துச்சண்டையில் வந்து நம்ம மேம்பட்டு செஞ்சிக்கிட்டுருந்தோம்னா நம்மளை உலகம் பாராட்டும் பொருளாதார ரீதியாக நமக்கு முன்னற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் இதனால் தான் எனக்கு வந்து குத்துச்சண்டை மி மிகவும் ரொம்பப் பிடித்தமான விளையாட்டா இது பண்ணுறேன் சிறு வயதில் இருந்தே நான் கு குத்துச்சண்டையெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு ஆர்வமாகவே இருக்கிறேன் இன்று வரைக்கும் ஆர்வத்துடன் இருக்கிறேன் நான் நன்றி